இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கள்னா மக்களுக்கு ஃபோன் இருக்குது கேம் விளையாடணும்னு தோணும் ஆனால் நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு எப்போடா ஃபோன் எடுக்கிறதுனு அப்படி ஒரு நினைப்பிருக்கும் ஃபோனை எடுப்போம் மொதல் ஃபோட்டோ பார்ப்போம் அப்புறம் கேம் விளையாடுவோம் கேம் விளையாடுறது யாருக்குமே பயனுள்ளது இல்லை இருந்தாலுமே என்ன பண்ணுறோம் நம்ம வேலையை முடிச்சுட்டு ஃபோன் எப்போடா எடுப்போம் எப்போடா ஃபோனன பார்ப்போம் ஃபோனை அதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டு விட்டுறது சார்ஜ் போட்டு எப்போடா சார்ஜர் ஏறும் நம்ம எப்போடா ஃபோன் எடுப்போம் நம்ம வீட்டு வேலை எப்போடா முடிப்போம் சாப்பாடு வேலை எல்லா வேலை துணி துவைக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபோனை எடுப்போம் அந்த ஃபோன் வேலை எடுக்கிறது பயனில்லை ஃபோனு விளையாட்றது எந்த கேம்ஸ் விளையாடுறது எதுக்குமே பயனில்லை ஆனால் அது அடிமையாக கூடாது அடிமை ஆகிட்டோம் அதிலேருந்து மீண்டு வர நம்மளால் முடியல என்ன பண்ணுறது ஃபோனு எடுக்கணும்னு தோணுது இப்போ நம்ம வேலையே செய்கிறோம் இந்த பக்கம் வேலை செய்கிறோம் அந்த பக்கம் ஃபோன் எடுக்கிறோம் கேம் விளையாண்டுக்கிட்டே நம்ம வேலை செய்கிறோம் எல்லா எல்லா ஊருலேயும் எல்லா இது நடந்துகிட்டுதான் இருக்குது கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி இந்த வேலை நடந்துகிட்டுதான் இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் ஃபோனும் நோண்டபோச்சு சிறுசே ஃபோனை கொடுத்தாதான் சாப்பிடுவேன் ஃபோனை கொடுத்தாதான் தூங்குவேன் ஃபோன் கொடுத்தாதான் நான் விளையாட போவேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் கேம்ஸ் விளையாடுறது யாருக்குமே பயன் இல்லை